குதிரை சவாரி ரொம்ப முக்கியமாக வாழ்ததென்னான்னா இப்போது ஜாஸ்தி குதிரைங்கோ பல இடங்கள்ல அதை பயன்படுத்துகிறாங்க அதை எது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா பீச்சுயில் வந்து ரேஸுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க மக்கள் சிறு பிள்ளைகள் வந்து அதை ஜாஸ்தி விருப்பப்பட்டு குதிர சவாரியும் செய்கிறாங்க அப்புறமா அந்த குதிர வந்து ரேஸ் இது டூவீலரில் அதுபோல் பந்தயங்களில் போல் இது குதிரையும் ஒரு பந்திய இது உள்ளே வாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அப்புறமா ராஜாக்கள் வந்து ஜாஸ்தி இந்த குதிரையை பயன்படுத்துனாங்க ஏன்னால் அந்த குதிரை எல்லா வந்து ரொம்ப வலிமை மிக்க குதிரைகளா இருந்தது இப்போ இருக்கிற குதிரைக்கும் அதுக்கும் வித்தியாசம் பார்த்தா அப்போ இருந்த குதிரை எல்லா ஜாஸ்தி அதுங்களுக்கு ட்ரைனிங்கு பயிற்சி அளித்து நல்ல திறமைகளை வளர்த்து கொட்த்தாங்க இப்போது இப்போ அது என்னாவுதுன்னா இப்போ வர இளைஞர் சமுதாயத்துகளெலாம் ஜாஸ்தி அது குதிர பந்தயத்தை ரொம்ப விரும்புகிறாங்க நம்ம ஆடு மாடுகளை எப்படி வளர்க்குறோமோ அது போல் இந்த குதிரைகளையும் வளர்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்